ஆ கேக்குதுங்களாம்மா அம்மா நீங்கள் என்ன டைலருங்களா நம்ம ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் நடக்குது ஆண்டு விழா ப்ரோக்ராமு அதில் ஒரு பதன் ஆண்டு விழா நடக்குதும்மா அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸு தைக்கணும் ஒரு பதினாறு பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு தைக்கணும்மா நல்லா நீட்டாக தைப்பீங்களா ஸ்டிச்சிங் எல்லாம் க்ளீனாக இருக்கும்ங்களா ஆண்டு விழாவுக்கு சில ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் கலர் கலராக இது போடணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆனால் ஒரே யூனிஃபார்மாக வரும் அந்த பாட்டுகளுக்கு பாட்டுகளுக்கு தகுந்த மாதிரி அதை நாங்கள் சொல்கிறோம் அந்த மாதிரி தைச்சி தருவீங்களா ம் ரேட்டெல்லாம் எப்படிம்மா இப்போ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வாங்குவீங்க ம் ம் எல்லாம் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கும்மா அப்படிங்களா ம் சரிங்கம்மா அது ரேட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணித் தருவீங்களா அப்படிங்களா ம் சரிம்மா நான் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் நம்பருக்கு நான் வர்றேம்மா கொஞ்சம் யூனிஃபார்ம் எல்லாம் கரெக்டாக தைச்சி கொடுங்கம்மா இன்னும் ஒரு டென் டேஸுமா ஆமாம்மா டென் டேஸ் இருக்குது நீங்கள் அதுக்கு எ இல்லை எக்ஸ்ட்டா ஆளுங்க யாருன்னா வெச்சி நீங்கள் தைச்சி தருவீங்களா

சரி சேரிங்கம்மா கொஞ்சம் நீட்டாக கொடுக்கணும்மா ம் ம் ஏன்னா ப்ரோக்ராமு ஆண்டு விழா ப்ரோக்ராமு அதை பார்த்தா நல்லா இருக்கணும் அது மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக வேறு ஒர்க்கெல்லாம் தருவோம்ங்கம்மா ம் கண்டிப்பாக கூப்பிட்றேங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா ஓகேங்கம்மா ஓகேம்மா